ஃபர்ஸ்ட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்டு யாராவது ஸ்விம்மிங் பண்ணுறாங்கள்ல அவங்கள வேடிக்கை பார்க்கணும் அவங்க எப்படி வந்து ஸ்விம்மிங் பண்ணுறாங்க எந்த மாதிரிலாம் அவங்க கை கால் அசைக்கிறாங்க அதெல்லாம் நம்ப பார்க்கணும் பார்த்துட்டு நம்ப எடுத்தோடன்னே வந்து நம் நம்ப ய நம் ஒருத்தரை நம்ம காப்பாற்றுவாங்க அவங்க அது மாதிரி ஆள் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து ஸ்விம்மிங் கற்றதுக்குள்ள இறங்கலாம் தண்ணிக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்விம் பண்ணுறது இறங்கறத விட ஒரு டாரி லாரி டியூபு அப்படி இல்லாட்டி ஸ்விம்மிங் பலூன்ஸ் அது அப்படி இல்லாட்டி வாட்டர் கேன்ஸு ரெண்டு லிட்ரு வாட்டர் கேன்ஸு ஒரு நாலஞ்சு வாட்டர் கேன்ஸ் ஒரு ரோப்பில் கட்டி அந்த ரோப்பை இடுப்பில் கட்டிக்கிட்டா நீங்கள் உள்ளே போக மாட்லேங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் கட்டி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கூட இருக்கறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பயமாக தான் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ஸ்விம்மிங் கற்றுக்க புதுசில் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் தண்ணீரை பார்த்து பயமாகவும் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் தண்ணீரை பார்த்து நம்ப எங்கே உள்ளே போயிடுவோமோ நம்ப செத்துடுவோமோ அப்படிலாம் ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு வந்து நீச்சல் கற்று கொடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு குளிக்க போவாங்க கிணத்துக்கு நான் வந்து அவங்க குளிக்கறதை பார்த்து எனக்கு குளிக்கணுன்னு ஆசையாக இருக்கும் அவங்கள நம்பி நான் வந்து இறங்கி அவங்க தான் எனக்கு கற்று கொடுத்தாய்ங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி லாரி டியூபில் அதுக்கப்புறோம் வந்து என் ஒரு சேலையை எடுத்து என் இடுப்பில் கட்டி அப்படியே அடிக்க விட்றது உள்ளே போனாலும் அந்த சேலையை பிடிச்சு இழுத்தா மேலே ஏறி வந் தூக்கிடுவாய்ங்க அது மாதிரி கற்று கொடுக்கறது இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு தெரியாமல் அம்மா அப்பாகிட்ட தெரியாமல் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகும் போது தெரியாம தனியாக போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கறது தான் அது மாதிரி இன் கிணத்துல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கிட்டோம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லியே நல்லா ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டான் கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பயம் இல்லாமல் இருக்கணும் பயம் இருந்துச்சுனா கண்டிப்பாக ஸ்விம் பண்ண நம்பளால் கற்றுக்கவே முடியாது பயம் இல்லை ஃபர்ஸ்ட்டு பயமாக தான் இருக்கும் அந்த பயத்தை போக்கிக்கிட்டு தான் நம்ம ஸ்விம் பண்ண கற்றுக்க முடியும் உள்ளே குதிக்கிறத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பயமாக ரொம்ப பயமாக இருக்கும் பயத்தெலாம் போக்கிவிட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்விம் பண்ண கற்றுக்கணும் நம்பளை கண்டிப்பாக காப்பாற்றிருவாங்க அப்படிங்கிற ஆள் அப்பா இல்லை தாத்தா இல்லை ஃபு யாராவது நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி ஆள் இருந்தால் நம்ப ஸ்விம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் அவங்க காப்பாற்றிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸ்விம் பண்ணும்போது எடுத்தோடன்னே வந்து ஏ குதிச்சு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு நம்ப ஃபர்ஸ்ட்டு நம்மளோடய சேஃப்டி தான் முக்கியம் அதனால் நம்ம வந்து பலூன் அந்த லா லாரி டயர்ஸ் டியூபு இது மாதிரி நம்ப ஏதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட்டை வைச்சுக்கிட்டு நம்ப ஸ்விம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி ஸ்விம் பண்ணி நம்ப கற்றுக்கலாம் எனக்கு ஸ்விம் பண்ண கற்று கொடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான்